ஹலோ ஷக்தி கேப்ஸா அண்ணா நான் உங்கள் விஸ்ட்டிங் கார்டு ஒன்று பார்த்து கால் பண்ணேன் ஆமாண்ணா எனக்கு வந்து ஒரு சின்ன பிளான் இருக்குது ஒரு ஹோலி டூர் மாதிரி ஃபேம்லியோடு போகிற மாதிரி அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு கேப் புக் பண்ணலான்ட்டு கால் பண்ணேன் ஆமாண்ணா எனக்கு வந்து த்ரீ டேஸ் பிளானுண்ணா நாங்கள் வந்து கும்பகோணம் போகிறோம் கும்பகோணம் கோவிலுக்கு அப்றம் பாபநாசம் கோயிலுக்கு போகிறோம் அப்றம் திருநள்ளாறு கோவிலுக்கு போகிறோண்ணா ஆமாண்ணா நாகப்பட்டினத்துல தான் நாங்கள் இப்போ இருக்கோம் நாகப்பட்டினத்துலந்து திருநள்ளாறு திருநள்ளாறுக்கப்றம் பாபநாசம் கும்பகோணம் போகணுண்ணா நாங்கள் ஆமாம் இப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த மாதிரியான ரேட்டில் கார்இருக்கு சைஸு அதலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆமாம் சொல்லுங்கள் ஆ நாலு பேர் போகிற மாதிரியான கார் ரெண்டாயிரம் வருமா ஓகே ஆறு பேர் போகிற கார் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஓகேண்ணா இப்போ நாங்கள் வந்து ஆறு பேர் தான் வருவோம் நான் எங்கள் அப்பா அம்மா தம்பி எங்கள் தாத்தா பாட்டி நாங்கள் ஆறு பேர் தான் வருவோம் நீங்கள் வந்து ஃபை தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட்னு எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டானு அது மட்டும் கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க ஆமாண்ணா ஏன் வந்து உங்களுக்கு சின்ன வண்டிக்கும் பெரிய வண்டிக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸான அமௌண்ட் இருக்குது ரெண்டுமே ஒரே அளவு பெட்ரோல் ஸ்பீடு டீசல் ஸ்பீடு அந்த மாதிரி தான் அது எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேட்டுக்கு அதிகமா வச்சிருக்கீங்க ஓகே நீங்கள் ஓட்டுற ஆள் பொறுத்து ரேட்டு போட்டால் எப்படிண்ணா ஓகே ஓ மைலேஜ் ப்ராப்லம்லாம் இருக்குது ஓகேண்ணா சரிண்ணா ம் சரிண்ணா நீங்கள் வந்து எனக்கு கம்மியான ரேட்டு கொஞ்சம் போட முடியுமா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரடு வருமா ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட்னால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஃபை தௌசணா ஓகேண்ணா சரிண்ணா அடுத்து எனக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் சரி வராது காரில் அதனால அவங்களுக்கான ஸ்பீடில் கொஞ்சம் போங்க கம்மியான ஸ்பீடில் அவங்க டிரைவர் வந்து கொஞ்சம் நல்ல டிரைவராக இந்த டிரிங்க்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தூங்காமல் ஓட்டாமல் இருக்கிற டிரைவராக கொஞ்சம் அனுப்புங்கள் ஆமாண்ணா எனக்கு வந்து அடுத்த வாரம் போகிற மாதிரி இருக்கும்

ஆமாம் எனக்கு வந்து எப்படின்னா வியாழக்கிழம ஈவினிங் கிளம்பி காலையில் வெள்ளிக்கிழம திருநள்ளாறு கோயிலுக்கு போகணும் அதுக்கப்றம் மறுநாள் வந்து பாபநாசம் கோயிலுக்கு போகணும் அப்றம் சண்டே வந்து எனக்கு கும்பகோணம் கோயிலுக்கு போகணும் ஈவினிங்கே ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கணுண்ணா

நாகப்பட்டினம் டு கும்பகோணம் எவ்வளோ வரும் கிலோமீட்டர் ம் ஆமாம் ஒரு நூறு கிலோமீட்ராச்சு வராது ஓகேண்ணா ஓகே புக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டேட்டில் அந்த டைமில் வந்து கொஞ்சம் இயர்லியாகவே வந்துடுங்க பிக்அப் பண்ணிக்க ஓகேண்ணா